ஹலோ மாதா ட்ராவல்ஸுங்களா நாங்கள் வந்து வர வெள்ளி கிழம கோயிலுக்கு போகிறோங்க ஃபேமிலியாக போகிறதா இருக்கிறோம் அதுதான் அப்போ ஃப்ரீயாக இருக்குங்களா ட்ராவல்ஸு வர முடியுங்களா எவ்வளோ ஆகும் ஐயாயிரங்களா என்னங்க போன ட்ரிப்பு தான் உங்கள் ட்ராவல்ஸில்தான் போனோம் மே மாதம் போனோம் அப்போ நாலாயிரம்தான் வாங்கினீங்க இப்போ திடீரெனு ஐயாயிரங்கிறீங்க அவ்வளோலாம் முடியாதுங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு இயரும் போவோம் அப்போ எப்பேயுமே நீங்கள்தான் ரெகுலர் கஸ்டமரு நீங்களே இப்படி பண்ணலாங்களா பாருங்க பார்த்து பா சொல்லுங்க

ஓகே சரிங்க வந்துடுறீங்களா வெள்ளி கிழம அன்றைக்கு காலையில் வந்துடுங்க ஒரு டென் ஓ கிளாக் வந்துடுங்களேன் டென் ஓ கிளாக் வந்தால் நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா நாலாயிரம் தான் அவ்வளோதான் என்னால் தர முடியும் நான் அதுதான் சொல்லிவிட்டேன் சரிங்களா சரிங்க வந்துடுங்க வெள்ளி கிழம தான் வர வெள்ளி கிழம தான் ஓகே பாய்